இப்போது சரிங்க நாங்கள் வந்துட்டு மாடு வச்சுருக்கோம் அந்த மாடு காலையில் எங்களுக்கு ஒரு மூணு லிட்டர் பாலும் சாயந்தரம் ஒரு நாலு லிட்டர் பால் அப்படி இருக்குது அது எப்படி பால் வரும் இப்போது நாங்கள் அதை மேய்த்தா மட்டும்தான் பால் வரும் இல்லை அதை மேய்க்காமல் அப்படியே பசியோடு போட்டிருந்தா வராது அதுக்கு தேவையான வசதியெல்லாம் நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அதை நம்ம சரி மாடு தானே அப்படின்றதுலாம் பார்க்ககூடாது அதுவும் ஒரு உயிர் அதுக்கு என்ன வேணுங்றத அது நம்மளுக்கு பால் தருது அப்போ நம்ம அதுக்கு என்ன வேணுங்றத பார்த்து செய்யணும் இல்லையா அதுதான் அதுக்கு எங்கள் வீட்டில் அதுக்குன்னு ஒரு ஷட்ரு இழுத்து அந்த ஷட்ரில் வந்துட்டு நாங்கள் மூணு மாடு வச்சுருக்கோம் அந்த மூணு மாடையும் வரிசையாக நிறுத்தி அதுக்கு தண்ணி காட்டி தட்டை போட்டு இந்த மாதிரி நிறைய வேலைகள் எங்கள் வீட்டில் மாற்றி மாற்றி செய்வோம் அதுக்கு தவிடு கொடுத்து அப்புறம் தோட்டத்தில் போய்விட்டு அதை மேயவிட்டு காலையில் ஒரு பத்து மணி போல் போனோம்னால் மதியம் ஒரு ரெண்டு மூணு மணி போல் வருவோம் அப்புறம் மாடு பால் கறக்கும் அப்புறமேட்டுக்கு சொசைட்டியில் போய்விட்டு ஊற்றிட்டு வந்துட்டா அதுக்கு தே அது அதை வீட்லேயே அடைச்சி வச்சுட்ருக்கக் கூடாது அதுக்கு ஒரு மனஅழுத்தம் ஆகிடும்ல ஸோ அதை நாங்கள் மேய கூட்டிகிட்டு போயிடுவோம் மேய கூட்டிகிட்டு போய்விட்டா அது பாட்டுக்கு ஏதாவது ஹேப்பியாக மேஞ்சுட்டு வந்துடும் இதுதான்